ஹலோ என்ன வேணும் கோழி வேணுமா எத்தினி கிலோ வேணும் ஆ ப்ராய்லர் கோழி கிலோ எரநூற்ருவா நாட்டுக் கோழி வந்து நாட்டுக் கோழி வந்து உயிர் கோழியாக இருந்தால் நாட்டுக் கோழி இரநூத்தம்பதுருவா ஆ சரி அஞ்சு கிலோவாக அது வந்து அது வந்து நான் நானூறுரூபா கிலோ வான் கோழி ம் அப்புறோம் எப்போ வேணும் அது நீங்கள் அங்கே கடைக்கு வந்தால் தான் கஸ்டமர் இந்த இந்த வில தான்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அங்கே கடையில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து நீங்கள் அப்படியே வாங்கிக்கிங்க ஆ ம் சரி எப்போ நாளைக்கி நீங்கள் கடைக்கி வந்தீங்க கடை கடைக்கி வந்தீங்கன்னா வில என்ன ரேட்னு அங்கே நான் உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்குறேன் ஆனால் நல்ல பொருள் ஆ ஆ ஏமாத்துகிற வேலைல்லாம் இருக்காது நீங்கள் க ரெகுலர் கஸ்டமர் வ வர்றீங்க நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லுறேன் உங்களுக்கு கரெக்ட் பண்ணித் தர்றேன் வாங்க சரிங்க சரி